இப்போது புதிய தொழில் தொடங்கணும்னா ஃபஸ்ட்டு மூலதனமாக வேணும்னா பணம் முக்கியமாக வேணும் ஏன்னா முன் பணம் போட்டால் தான் நம்ம கையில் இருக்கிற காசு போட்டால் தான் நம்ம போடுற தொழில்ல பின்னாடி அதெல்லாம் வர வருமானத்தை வச்சு நம்ம சரியாக கரெக்டான வருமானமாக இல்லையான்னு பார்க்கறதுக்கோசரம் நம்ம பணம் கையில் வச்சிருந்தோம்னால் நம்மள தொழில் தொடங்குறதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ எந்த ஒரு இப்போ சென்ட்ரிங் வேலையே செய்கிற மாதிரி இருந்தோம்னால் சென்ட்ரிங் வேலைக்கு வந்து முன்னாடியே நம்ம கையில் பலம் பலகை முட்டு இதெல்லாம் இருக்கணும் முன்னாடியே நம்ம கையில் வச்சிருந்தோம்னாக்கா நம்ம ஒரு வேலையை எடுத்து செஞ்சோம்னாக்கா நம்மள அதில் ஒரு பெனிஃபிட் வரும் இல்லைன்னா அதுக்குத் தனியாக அதுக்குத் தனியாக வாடகையை எடுத்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நல்லா பண்ணுறதுலாம் வேஸ்ட் நம்ம கையில் நாம கை நம்ம கை காசு போட்டு நாம எல்லாம் வாங்கி வச்சுட்டோம்னால் ஒரு இப்போ ஒரு இதுக்கு வாங்குறோம்னால் அதை இதையே வச்சு அடுத்த வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முடிச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அதே இவனும் அதை எப்படி போட்டாலும் ரெண்டு மூணு கட்டடம் செய்யலாம் அதே இதிலேயே செய்யலாம் ஏன்னா அதுக்கப்புறம் அது இது பழுதாயிடுச்சுனால் கூட நம்ம வேற எடுத்து கூட வேற மறுபடியும் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அவ்வளோ தான்